ஆ சொல் கலைவாணி நான் நீ ஊர சொல் ஐய்யயோ ஆ சொல்லும்மா

காய் வெண்டைக்கா இருக்குது தக்காளி இருக்குது கத்திரிக்காய் இருக்குது ம் உங்களுக்கு என்ன காய் வேணும் ம் வெலை வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வெலை சில்லறையா கொடுக்கிறதுனா அது ஒரு வெலை உங்களுக்கு எப்படி வேணும்

ம்ம்

ம் இப்போது வந்து வெண்டைக்கா வந்து ஐம்பது ரூபா போகுது தக்காளி வந்து ஐம்பது ரூபா போகுது கத்திரிக்கா வந்து ஐம்பது அறுபது எழுவது போகுது

ம்ம் ம் நாங்களும் ஏன்மா மொதல் போட்டால் தானேம்மா வருது ம் ம் சரி எதும் பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க வீட்டாண்ட தான் இருக்கிறோம் வீட்டாண்ட வாங்க ம் கொறைச்சு போட்டு தர்றோம் மொத்தம் ரேட்டு மொத்தமாக எடுத்துக்கிறதுனால கொறைச்சு போட்டு தர்றோம் வாங்க

ஆ வாங்க வாங்க ம்

ஆ ஆ ஆ ஆ வாங்க வாங்க ஆ எல்லாம் எடுத்து வைக்கிறேன் வாங்க சரி பார்த்து போட்டு தர்றேன்ம்மா பார்த்து போட்டு தர்றேன் வாங்க ம் சரிம்மா ம்